புதிய சமையல் குறிப்புகளை பற்றி அறிய நான் கலக்கல் குக்கிங் சேனலை பின்பற்றுகிறேன் ஏன் அப்படினால் அவங்க அந்த ஷோவில வந்துட்டு ஒரு ஒரு அண்ணாதான் வந்து குக் பண்ணுவாங்க அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப டிஃரெண்ட்டாக இருக்கும் சேம் டைம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்தந்த பொருளை வச்சுலான் இதெல்லாம் சமைக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கிரியேட்டிவ்வாக வந்து செய்வாங்க அந்த அதை பார்க்கும் போதே வந்துட்டு நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு தோணும் சேம் டைம் நம்ம அதை செய்யும் போது வந்துட்டு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா செஞ்சுருப்பாங்க ஏன் அப்படினா இந்தந்த பொருளை வச்சு நம்ம இதை இதெல்லாம் செய்யலாமா அப்படினு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவங்க செய்வாங்க அதை பார்த்து நம்ம செஞ்சோம் அப்படினாலுமே நல்லாயிருக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு குக்கிங் கலக்கல் குக்கிங் சேனல் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன்